நான் ஒரு ஃபோட்டோக்ராபர் தான் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கான ஃபோனு இருந்தாலும் இல்லை கேமரா இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது எந்த கேமரா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கேமரா இல்லைனா ஃபோ எந்த ஃபோன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி எந்த எந்த இது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாத்தி பார்த்தீங்கன்னா நல்ல கேமராவோ நல்ல ஃபோன்னோ தேவையில்ல எடுக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல இருந்தால் மட்டும் போதும் நம்ம கற்றுக்கறது நல்ல விஷயந்தான் ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா சும்மா கிடையாது அதுக்கான ஆங்கிளை நம்ம கரெக்டா வைக்கணும் ஆங்கிளை ச டிகிரி கரெக்டாக செட் பண்ணணும் ஃபோகஸ்ஸிங் நல்லா வைக்கணும் லைட்னிங் நல்லா வைக்கணும் அப்பறம் போக்கே மோட் நல்லா வைக்கணும் போர்ட்ரெய்ட் மோட் நல்லா வைக்கணும் இந்த மாதிரி நிறைய டேரெக்ஷன்ஸில் பார்த்து எடுக்கணும் நிறைய ஷேடோஸ்லாம் இருக்கானு பார்த்து எடுக்கணும் கரெக்டான ஆங்கிளில் நிற்க வைக்கணும் நம்ம இதுக்கு வந்து நிறையா எஃபர்ட்ஸ்ஸு போடணும் எஃபர்ட்ஸ் போடணும் முக்கியமாக ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அதை அது அது எடுத்து முடிச்சிட்ட பிறகு அதை க்ளீன் பண்ணணும் அதை வந்து கட் பண்ணணும் அதுக்கு எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணணும் ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து சும்மா கிடையாது முக்கியமா ஃபோட்டோக்ராபருக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவப்படுறது எஃபர்ட்டு நம்ம எந்த விஷயத்தில் எஃபோர்ட் போட்டாலும் அது வேஸ்ட்டாகாது போட்டோக்ராபிக்கு வந்து பிடிச்சி பண்ணணும் பிடிக்காம பண்ணால் அந்த ஃபோட்டோ நல்லா வராது ஒன்று நம்ம இப்போ நம்ம எடுக்க போகிறவங்களையும் நம்மளுக்கு பிடிக்கணும் எடுக்க நம்ம எடுக்கிறது அவங்களுக்கும் பிடிக்கணும் அப்போ தான் அந்த ஃபோட்டோக்ராபு வரும் ஃபோட்டோக்ராபர் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வந்து ஒரு கலை அதுவும் ஒரு ஆர்ட்டில் தான் வரும் இதுக்குனு தனியா கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸில் நான் படிச்சிருக்கேன் விஸ்காம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுனா நீங்கள் படிக்கலாம் நல்ல கோர்ஸ்ஸு வால அது வந்து இந்த கோர்ஸ் படிச்சால் வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு கிடையாது இன்றைக்கி இருக்க இன்னிக் காலக்கட்டத்தில் கல்யாணத்தில் இருந்து காது குத்தில் இருந்து கருமாதி வரைக்கும் எல்லாருக்குமே எதில் எல்லாத்துக்குமே அடிக்கிறது ஃபோட்டோ இது ஃபோட்டோ ஃபோட்டோக்ராபி எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து பேனரில் அடிக்கிறாங்க ஸ்டில்லா போடுறாங்க ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரில் இருந்து எல்லாருமே தேவப்படுறது ஃபோட்டோ தான் ஸோ ஃபோட்டோன்றது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எனக்கு ஃபோட்டோவில் ரொம்ப பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு லாங் சைட் நின்னு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நேச்சரில் நின்று எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் இண்டோரில் இருந்து அவுட் இண்டோர் இப்போ இண்டோரில் எடுக்கிறத விட அவுட்டோரில் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நேச்சரோடு கலந்து இயற்கையோட கலந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஏன்னால் அது ஒரு பீச்சில் எடுத்தோம் ஸோ அந்த இடத்துல பீச்சில் பார்த்தீங்கன்னா சன்னு வந்து திடீர்னு இருக்கும் திடீர்னு இருக்காது ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைட்னிங் வைக்கறதுக்கு திடீர்னு வந்து அலை அடிக்கும் திடீர்னு அலை அடிக்காது ஸோ அந்த இடத்துல கரெக்டா ஒரு கரெக்டா ஒரு ஒன்னவர்க்கிட்ட வெயிட் பண்ணோம் கரெக்டாக அந்த சன் செட்டாயிட்டு அந்த மேகம் வந்து அந்த அலை கரெக்டா அடிக்கும் போது அது வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தோம் அது வரைக்கும் நாங்கள் எங்க அங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தவங்களையும் நிற்க வெச்சு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான அவுட்புட் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹாப்பியா இருந்துது ஸோ அந்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் உங்களுக்கு காட்ணுன் எனக்கு ஆசை தான் ஆனால் காட்ட முடியாது பட் ஆனால் நான் சொல்கிறத வெச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ காபி கத்துக்கோங்க வாழ்க்கையில முன்னேறுங்க ஃபோட்டோக்ராப் வந்து ஒரு நல்ல விஷயம் அத வாழ்க்கையோட கற்றுட்டு வாழ்க்கையில முன்னேற பாருங்கள்